ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆமாம் நான் முரசொலி தான் பேசுகிறேன் நீங்கள் யாரு ஆ ஓகே தண்ணி வசதி தண்ணி போர்லாம் போட்டீங்களா போர்லாம் போட்டீங்களா ஆ ஓகே மேலே டேங்க் வைக்கணுமா சார் ஆ பண்ணிடலாம் சார் ஆ அதுக்கு அதுக்கு மோட்டர் ஒன்று வாங்கிடலாம் ரெண்டு ஹார்ஸ் பவரில் மோட்டர் ஒன்று வாங்கிட்டு அப்படியே கீழே நீங்கள் சுவிட்ச்சை போட்டால் வந்து மேலே அப்படியா தண்ணி போகிற மாதிரி சப்ளே பண்ணுற மாதிரி வச்சுடலாம் சார் ஆ ஆ அதெலாம் கரெட்டாக வரும் சார் அதெலாம் பார்த்து பண்ணிக்கலாம் நான் ஏன்னால் நாங்கள் நிறையா வீட்டுக்குப் பண்ணிருக்கோம் சரியாக தான் வரும் வரும் சார் அதுக்கான பைப்பு அப்புறம் தேவையான பொருள்கள்லாம் வாங்கணும் அப்புறம் டேங்க் உங்ககிட்ட இருக்கா இல்லை டேங்க் வாங்கணுமா சார் புதுசாக ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆல்ரெடி அவங்க வாங்குன மோட்டரோடய இது வந்து எத்தனை பவர் சார் ஹார்ஸ் பவரு சரி நம்ம வந்து அப்புறம் ஆ சரிங்க சார் நம்ம சரி நம்ம வந்து இப்போ வந்து புதுசாக ஒன்று வந்துருக்கு புது மோட்டரு இப்போ தான் லான்ச் பண்ணாங்க அந்த மோட்டர் போட்டால் நம்ம அஞ்சு மாடி வரைக்குமே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அது பிரஷர் அதிகமாக இருக்கும் ஆமாம் சார் அது வந்து விலை பார்த்தீங்கனா ஒரு இருபத்தஞ்சாயிரம் வரும் அதை நம்ம பேசி வாங்கிக்கலாம் சார் ஒரு இருபதாயிரத்துல வாங்கிடலாம் சார் அப்புறம் மோ இல்லை சார் அதுக்கு மேலே தான் பண்ண முடியாது அதோடய பைப்புலாம் வாங்கணும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முப்பத்தஞ்சிருபா வந்துரும் சார் ஆள் கூலி எல்லாம் சேர்த்து ஆ அதெலாம் பண்ணிக்கலாம் சார் அது நேரில் பார்த்தா தான் சொல்ல முடியும் எப்படி என்னென்னு ஆமாம் சார் நேரில் பார்த்துட்டு அதெலாம் சொல்கிறேன்

ஆ சரி சார் அது இல்லை சார் கம்மியாக பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ப ஹார்ஸ் பவர் கம்மியாக பண்ணிட்டு வேறு மோட்டர் கூட வாங்கிக்கலாம் இப்போ ஆ ஓகே சார் நம்ம ஆஃபீஸ்ஸு இந்த மாரியம்மன் கோயில் இருக்குதுல்ல சார் இது அதில் வந்து நாங்கள் ரெண்டாவது மாடி மேலே இருக்கோம் அங்கே வந்தீங்கன்னால் நேரில் வந்து பேசிக்கலாம் ஆ ஓகே சார் வந்துட்டு கால் பண்ணுங்கள் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்